வளர்த்துட்ருக்கோம் எங்களுக்கு வந்து சிறுவிடைதான் ரொம்ப பிடிக்கும் அது வந்து நோய் வந்தாலும் தாக்காது பெருவிடை வளர்த்தம்னா நோய் அடிக்கடி வந்துடுது ரெண்டாவது சிறுவிடைல வந்து எங்களுக்கு முட்டை கொஞ்சம் அதிகம் கெடைக்கிது பெருவிடைல வந்து முட்டை கம்மியாகதான் இருக்குது மற்றபண்ணை கோழி கின்னிக்கோழி இந்த கருங்கோழி இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோக்கு ஒன்றும் லாபம் தெரியலை எங்களுக்கு சிறுவிடைலதான் நல்ல லாபமாக இருக்குது முட்டை அதிகம் இருக்குது பத்து முட்டை பதினஞ்சி முட்டை அடை வச்சாலும் அத்தனையும் குஞ்சு பொரிச்சிடும் அந்த கோழியில் ஒம்பது ஏழு முட்டை வச்சாலும் அதில் ஒரு நாலு அஞ்சுதான் பொரிக்கும் இதுதான் எங்களுக்கு லாபமாக இருக்குது இந்த கோழிதான் எங்களுக்கு டிச்சிருக்கு அதனால இது வளர்த்துட்ருக்குறோம் நோய் வந்தாலும் தாக்கிறதில்ல அப்படியே சின்னச் சின்ன நோய் வந்தாலும் எதோ ஒரு மருந்து அரைச்சி கொடுத்தம்னா அது சரியாக போயிடும் ஆனால் இந்த பண்ணை கோழி அந்த பெரிய கோழியெல்லாம் வளர்த்தம்னா ரொம்ப வெயிட்டாயிடுது எது வந்து பிடிச்சாலும் கூடம் ஓட முடியறதில்ல நாய் இப்படி இந்த கீரி அது இதுனு வந்து பிடிச்சாலும் சீக்கரம் அதுக்கிட்ட மாட்டிக்கிதுங்க ஓட முடியாமல் குண்டு அதிகம் இருக்கறனால இது வந்து எது வந்து துரத்துனாலும் ஓடி வீட்டுக்கு வந்துடும் வெயிட்டு கம்மினால் ஆனால் இது எங்களுக்கு லாபம் கிடைக்கிது முட்டை அதிகம் இருக்குது எங்களுக்கு செலவுக்கு காசுக்கும் அன்னன்னக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஏதோ ஒன்று நாங்கள் விற்று செலவு பண்ணிக்கலாம் குஞ்சும் அதிகம் பொரிக்கும் முட்டையும் அதிகம் வைக்கிது